ஹலோ வணக்கம் சார் யாரு ஹலோ யாரு நான் சந்துரு நீங்கள் ஆ சொல்லுங்கள் இந்த லைட்டு மாட்டணும் இந்த இதில் எவ்வளோ சார் ஆகும் லைட்டு அந்த ஃபுல்லா காண்ட்ராக்ட்டு எடுத்துப் பண்ணுறது இப்போது வந்து ஒரு பில்டிங் மாதிரி காண்ட்ராக்ட்டு எடுத்துப் பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ சார் ஆகும் எவ்வளோ லைட் செலவாவும் எவ்வளோ க ப பட்ஜெட் எவ்வளோ இருக்கணும் என்னா டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்பார்ட்மெண்ட்டு சார் ஒரு நாலஞ்சு அப்பார்ட்மெண்ட்டு

ரெண்டு ரெண்டரை ஆகுமா ஆ ஓகே ஓகே ஆ ஆ அது அது எங்கேருந்து சார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கள் ஆ ஆ ஆ அது இப்போ மெயிண்டைன்ஸ்லாம் எப்படி சார் போயிட்டிருக்கு அந்த இது இப்போ இப்போ இது எப்போ இது இப்போ ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டிருக்குன்னு கேட்கறேன் எத்தனை டேஸில் முடிப்பீங்க ஆ ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் இல்லை சார் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது அது காண்ட்ராக்ட்டு பார்த்தா தான் தெரியும் அதாச்சு ஒரு அப்ராக்ஸிமே அப்ராக்ஸிமேட்டடா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியும்ல ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் புரியுது சார் சரி ஓகே சார் ஓகே சார் வேறு எதுவும் ஆஃபர்லாம் பண்ணுவீங்களா சார் வேறு எதுவும் ஆஃபர் எதுவும் சைட்டில் பண்ணுவீங்களான்னு கேட்கறேன் சைட்டில் எதுவும்

சரி ஓகே சார் ஓகே சார் ஓகே ஆ ஓகே சார் மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி சார் குவாலிட்டியாக இருக்குமா சரி ஓகே சார் ஓகே சார் ஏன்னா ஒ ஒன்ஸ் ஒரு தடவை தான் இதுப் பண்ணுறோம் அதுக்கு ப்ராப்பராக இருக்கணும்ல அதுக்கு தான் ஓகே சார் சரி ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்